ஹலோ மேடம் தேவி ஹாஸ்பிட்டலுங்களா மேடம் மேடம் நேற்று நான் சுகர் டெஸ்ட்டுக்கு வந்திருந்தேன் ரிப்போர்ட் இன்னும் வரல இன்னைக்கி கால் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆ வந்துடுச்சுங்களா மேடம் என் நேம் நித்தியா மேடம் ஓகே மேடம் ஆ சுகர் எவ்வளோ மேம் இருக்கு அப்படிங்களா மேடம் ஆ

அப்படிங்களா மேடம் இதுக்கு ஃபுட்டு எதாவது மாற்றணுங்களா மேடம் அப்படிங்களா மேம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் இது இப்படி சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகிடுங்களா மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம்

சரிங்க மேடம் சரிங்க மேடம் இப்போ நாளைக்கு நான் க்ளீனிக் வரட்டுங்களா மேடம் சரிங்க மேம் ஓகே மேடம் ஓகே மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் நாளைக்கு நான் கிளீனிக் வரேங்க மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ம்